அதாவது மாதவிடாய்ங்கிறது இப்போ தான் அந்த மாதிரி வந்திருக்காங்க முதல்ல வீடு தூரமாயிட்டாங்க வீடுக்கு தூரமாயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க அது வந்து மூணு நாளைக்கு பெண்கள் வந்து தனியாக தான் இருப்பாங்க எந்த வீட்டுக்குள்ளையும் போக போகமாட்டாங்க வரமாட்டாங்க அதுங்கள் தொட்ட தண்ணியை தொ தொடக்கூடாது அவங்க என்ன பா யூஸ் பண்ணிணாங்கனா பாத்திரல்லாம் தொடக் கூடாது அதுங்க தனியாக தான் வீட்டில் வெளியில் ஒரு வரண்டாவில் ஒரு பாயை போட்டு படுத்துக்குவாங்க எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க அதனால் அந்த சமயத்தில் வந்து அன்றைக்கு வந்து நல்ல பழமெல்லாம் சாப்பிட வேணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறக்காக இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் கொடுத்தால் தான் நல்லா தெம்பாக நல்லா இருப்பாங்கன்னு வீட்டில் பெரியவங்க இருக்காங்கல்ல இவர்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க அதனால பெண்கள் இந்தமாதிரி இருக்கும் போது வீட்டுக்குள்ளே வராது இருப்பாங்க அவர்களுக்கு சமையல் சொல் செய்யறதுனாலும் வீட்டில் பெரியவங்கள் தான் செஞ்சு தனியாக போடுவாங்க அந்த மூணு நாள் முடிஞ்ச உடனே எல்லோரும் சுத்த பத்தமாக குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க அதனால் அது வரையிலும் நம்ப அந்த பெண்களுக்கு என்ன செய்ய வேணும் நல்ல காய்கறிகள் பழங்கள் அதை கொடுத்து உடம்பெல்லாம் நல்லா தெம்பாக ஆரோக்கியமாக இருக்கற மாதிரி நம்ம செய்ய வேணும்